ஹலோ ஐயா வணக்கம் நாங்கள் இங்கே வங்கிலிருந்து பேசுகிறேன் நீங்கள் மானிய ஒரு மானியத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சுருக்கீங்க அந்த வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பப் படிவத்திலருந்து பார்த்தீங்கன்னா உங்கள் முகவரி வந்து பார்த்தீங்கன்னா மான் கொஞ்சம் மாற்றம் தெரியுது நீங்கள் அதனால் உங்களுடைய இது வேணும் உங்களுடைய இப்போ ஃபேஸிக் டாக்குமெண்ட்ஸ் வேணும் ஒரு அதே அது என்னவென்றால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்ட் அது மாதிரி வேணும் ஏன் நான் அதை கேட்குறன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் விண்ணப்பம் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆயிருக்குது ஓகேங்களா அந்த ஏன் அது வந்து விண்ணப்பம் ரிஜெக்ட் ஆயிருக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்க ஒரு பே டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்ட் பேன் கார்டு கொடுத்துருக்கீங்க அதில் இருக்கிறது ஒன்று மாதிரி இருக்குது உங்களுடைய நிலம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேறு இடத்துல இருக்குது அதனால தான் உங்களுக்கு இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு மாதிரி இருக்கறனால உங்கள் மானியம் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆயிருக்குது ஓகேங்களா அதனால நீங்கள் வந்து உங்கள் நிலம் எங்கே இருக்கு அதை பேஸ் பண்ணி உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய முகவரி சேஞ்ச் பண்ணுங்கள் சேஞ்ச் பண்ணீங்கன்னால் உங்குளுக்கு மானியம் வந்து பார்த்தீங்கன்னா சேங்ஷன் ஆகும் அதே மாதிரி உங்களுக்குக் கிடைக்கும் இப்போ மானியம் கிடைக்கிறதெல்லாம் எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு வந்து பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்காக நிறைய திட்டங்களை வந்து நம்ம மக்களுக்காக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இப்போ சென்ட்ரல் கவர்ன்மெண்ட்லிருந்து வர்ற திட்டங்கள் மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையப் பேர்த்துக்குப் போய் சேர்றதில்லை இதே மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் சேர்றதில்லைன்னு பார்த்தீங்கன்னா தப்பான ஒரு தகவலை வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வங்கிலருந்து கொடுத்துருக்காங்க அது எப்படி என்ன தகவல்ன்று பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் அட்டை ஆதார் அட்டையில் இருக்கக்கூடிய மெயினான அட்ரஸ் அதே மாதிரி உங்களுடைய பேர் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு மாதிரி இருக்கும் இதில் ஒரு மாதிரி இருக்கும் அதில் ஒரு மாதிரி இருக்கும் எப்படி அது வேறு மாதிரி இருக்குதுன்னா இப்போ நீங்கள் லோன் வந்து இப்போ உங்களுக்கு மானியம் கிடைக்குதுனா இப்போ எதுக்கு உங்களுக்கு மானியம் கொடுக்கீறாங்கன்னா கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நிலம் வந்து நிலம் பேர் ஒருத்தருக்கு நிலம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பேரில் இருக்கும் ஆனால் நீங்கள் ஆதார் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பேர் ஒரு நீங்கள் கொடுத்துருக்க ஆதார் கார்டு வந்து பேரு ஒருத் வேறு ஒருத்தருதாக இருக்கும் பேர் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும் வேறு ஒருத்தர்ன்னு சொல்ல முடியாது பேர் வேறு மாதிரி இருக்கும் அந்தப் பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கறனால உங்களுக்கு அது ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி முகவரி பார்ப்பாங்க அப்புறம் உங்களுடைய பிறந்த தேதி இத மூணுமே பார்ப்பாங்க இதனால் உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை வந்து நீங்கள் மற்ற டைம் நீங்கள் வேறு என்ன ஒரு திட்டம் அறிவிச்சுருக்காங்களோ மத்திய அரசுலிருந்து அதை நீங்கள் விண்ணப்பறக்கி விண்ணப்பத்திக்கறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து கரெக்டாக நீங்கள் கொடுங்க அதே மாதிரி விண்ணப்பப் படிவத்திலயும் நீங்கள் அதை கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள் நீங்கள் அதை எவ்வளோ கரெக்டாக மென்ஷன் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு மானியம் கிடைக்கும் ஓகேங்களா இப்போ மானியம் கிடச்சுச்சுனா உங்களுக்கு அதை வெச்சு நீங்கள் நல்லா பயன் பண்ணி நல்லா பண்ணையம் பண்ணுவீங்க பண்ணையம் பண்ணி உங்களுக்கு நல்லா அதில் வளர்ச்சி அடைவீங்க ஓகேங்களா இப்போ நாட்டினுடைய இப்போ ஒரு இதே வந்து முதுகெலும்பாக இருக்கிறது விவசாயம் தான் அந்த விவசாயம் பெருகட்டும்னு சொல்லிட்டு தான் மத்திய அரசில் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி மானியம் நிறைய கொடுத்துட்ருக்காங்க இந்த மாரி இந்த மானியத்தை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தவற விட்டுறாதீங்க அடுத்த முறை நான் ஏன்னால் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது இதாக இருக்குது ரிஜெக்ட் ஆயிருக்கற மாதிரி ரிஜெக்ட் ஆகலை ரிஜெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது நீங்கள் இதெல்லாம் கரெக்டாக மறுபடியும் ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க எடுத்துகிட்டு வந்தீங்கன்னால் நாங்கள் உங்களுக்கு சேங்ஷன் வந்து அப்ரூல் பண்ணுறோம் ஓகேங்களா இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க விட்டுறாதீங்க இழுத்தீங்கன்னால் இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்கய்யா நீங்கள் வந்து இது என்ன பண்ணுங்கள் ஆதார் கார்டில் வந்து சேஞ்ச் பண்ணுங்கள் அப்புறம் இந்த விண்ணப்பப் படிவத்தில் மட்டும் சேஞ்ச் பண்ணிவிடுங்க சேஞ்ச் பண்ணி எங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து எங்கள் வங்கியில் நீங்கள் ஒப்படைங்க ஒப்படைச்சவுடனே உங்களுக்கு சாங்ஷன் பண்ணிக் கொடுக்குறோம்